எனக்கு பிடித்த தமிழ் எழுத்தாளர் யாருனால் கவிஞர் எடுத்துக்கிட்டோம்னால் நம்ம வந்து கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களை சொல்லலாம் அவர்களோடய தமிழ் ஒன்று தமிழ்ல எப்படி அவர் இது பண்ணுவாருனால் அவரோடய திறமைன்னு எடுத்துகிட்டா அவர் வந்து ஒரு கவி பேரரசுன்னு சொல்லலாம்னு வச்சிக்கோங்களேன் கருப்பு வைரனு சொல்லலாம்னு வச்சிக்கோங்களேன் அவரோடய கவிதைகள் தமிழ் பாடல்கள் நிறைய நாடக வரியாக தமிழ் சினிமாவுக்கு நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு புதுக்கவிதைகள் நிறைய சொல்லியிருக்காரு ஒரு பாடல்னு வச்சிட்டால் அந்த பாடல் மூலயமா தான் கற்பனைகளை வந்து சிறப்பாக வந்து வெளிக்கொண்டு வரும் போது அவரோடய வேலைப்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் தன்னுடன் ஒன்றி செயல்படும்போது தானும் அந்த பாட்டில வந்து ஒன்றிணைந்து போகிறமேரியே ஐயா வந்து கவிதைகள் சிறப்பாக சொல்லியிருப்பாரு அவரோடய த அவர் வந்து எழுத்துக்களுக்கு நான் வந்து அவரோடய அடிமை என்பது தெரிவிச்சிக்கிறேன்